ஹலோ ஆ ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் எந்த இடத்துக்குப் போகனுன்னு சொல்லுங்கள் ஆமாங்களா இங்கேருந்து ஒரு சிக்ஸ்டி கிலோ மீட்டர் வரும் நீங்கள் எத்தனை நாள் போகறீங்க எத்தனை பேர் போகறீங்கன்னு சொல்லுங்கள் ம் டூ டேஸ்ங்களா அப்போ ஒரு டென் தௌசண்ட் ஆகும்ங்க அதுக்கு தனியாக நீங்கள் பேப் பண்ணனும் அவ்ளதூரம் போயிவிட்டு வரது பெட்ரோல் செலவு டிரைவர் சார்ஜூ வண்டி வாடகை இல்லை இல்லை டோலுக்கெல்லாம் நாங்களே பே பண்ணிக்கிறோம் டென் தௌசண்ட் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ம் ம் ஆமாம் அப்புறோ ம் வண்டி வாடகை ரெண்டு நாள் இது எல்லாத்தையும் சேர்த்தி தான் ஆமாம் ஆமாம் டூ டேஸ் நீங்கள் எத்தனை நாள் போகறீங்ளோ அத்தனை டேஸ் அதுக்கு தகுந்தமாதிரி பேமெண்ட் வரும்ங்க இல்லை இல்லை அஃபடபுளாகதான் இருக்கும் உங்களுக்கு எந்தமாதிரி கார் வேணும்ன்னு நீங்கள் சொன்னிங்கனாலும் அந்தமாதிரி கார்கூட எடுத்துகிட்டு வர்லாம் நாங்கள் இல்லை கார் வேணுமா இல்லை மினி மினி வேன் வேணுமா இல்லை மினி பஸ் வேணுமா எது சொன்னாலும் ஓகே நாங்கள் எடுத்துகிட்டு வர்றோம் அமௌண்ட் ஆமாம் ஆமாம் இல்லை அதுக்கு தகுந்தமாதிரி அமௌண்ட் வரும் ம் அப்போ நீங்கள் வந்து மினி வேன் எடுத்துக்கலாம் எனக்குத் தெரிஞ்சு அதுதான் உங்களுக்கு கரெக்ட்டாக இருக்கும் ஏன்னா லக்கேஜ்லாம் எடுத் எடுத்துகிட்டுப் போகிறது அப்படினா ரொம்ப அதிகமாக லக்கேஜ்ன்னா மினி வேன் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கார் கம்மியாகதான் இருக்கு இப்போ டூ டேஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டுந்தான் இருக்கு அப்டினக்குள்ளே நீங்கள் வந்து காரே எடுத்துக்கலாம் அதுவே கரெக்டாகதான் இருக்கும் மினி வேன்னா அதுக்குத் தகுந்தமாதிரி அதுக்கு இப்போ வாடகைலாம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அதிகமாக வரும் காரைவிட அது ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் அந்தமாதிரி ஆமாம் ஆமாம் ஆ சரி சரி ஓகேங்க பேமெண்ட் வந்து நீங்கள் கிளம்புறீங்க இல்லைங்ளா இப்போ அட்வான்ஸாக ஒரு த்ரீ தௌசண்ட் கொடுத்துருங்க அட்வான்ஸ் பேப் பண்ணிவிடுங்க அப்புறோம் மீதி அமௌண்ட் வந்து போயிவிட்டு வந்ததுக்கு அப்புறோம் உங்ள ட்ராப் பண்ணுற வரோம் வர்றோம் இல்லையா இல்லைங்ளா அப்பவே அப்போ கொடுத்தாப் போதும் ஆனால் பெட்ரோல் சார்ஜ்க்கும் டோல் சார்ஜ்க்கும் அடிக்கடி அப்பப்போ கொடுத்துருங்க அதுக்கு மட்டும் அதுதான் அதுக்கும் சேர்த்தி தான் மேம் அமௌண்ட் இப்போ வந்து அட்வான்ஸ் த்ரீ தௌசண்ட் தர்றீங்ளா மீதி இருக்கிற அந்த செவன் தௌசண்டில் டோலுக்கு கேட்கும்போது பெட்ரோல் கேட்கும்போது அதுல இருந்து கொடுத்துருங்க நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட அப்படி இல்லைனாலும் ஓகே நான் ஆமாம் ஆமாம் ஆமாம் மைனஸ் பண்ணிப்போம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல இல்லை நாங்களேகூட அதுக்குப் போட்டுக்குறோம் நீங்கள் ஒன்னாகவே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறோம் கூட கொடுத்துக்குலாம் உங்களுக்கு எது வசதியோ அதுப் பாருங்கள் ஓகே ஆ கண்டிப்பாக மேம் ஆ ஓகே மேம் கண்டிப்பாக ம் ஷோர் மேம் ம் ஓகே எங்கே அட்ரஸ் எதுவும் சொல்லவே இல்லைங்ளே பர்கூர் ஓகே ஓகே தேங்க் யூ மேம்